நான் என் குடும்பத்துக்கு என்ன ஆரோக்கியமான உணவு செஞ்சுக்கொடுத்துருக்கனா ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு குக்கிங் மேல் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுனா சின்ன வயசில் அம்மா செய்யும்போதெலாம் எனக்கு பார்த்து பார்த்து அதே மாரி செய்யணும் அந்த மாதிரி தோணியிருக்கு அதனால நான் பசங்கள் கூட சேர்ந்து வெள்ள போ வெளியில் போய்ட்டு கூட்டாஞ்சோறு அந்தமாதிரி ஆக்கி சாப்பிட்ருக்கோம் பஜ்ஜி போடுவேன் அவனுங் அவனுககூட பஜ்ஜி பிரியாணியெலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவனுங்களுக்கு ஆனால் வீட்டில் என்ன ஆரோக்கியமாக செஞ்சுருக்கேன்னா அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து சுகர் பேஷண்ட் அதிகமாக நான் செய்வது பார்த்தீங்கனா இந்த சப்பாத்தி செய்வேன் கோதுமை ஐட்டமாகவே செய்வேன் அவங்களுக்கு சப்பாத் அது முக்கியமாக சப்பாத்தி நல்லாவே செய்வேன் சப்பாத்தி செஞ்சு கொடுத்து அதில் ஃபைபர் கன்டென்ட் இருக்குதுனால் சப்பாத்தி கொடுப்பேன் அவங்க சுகர் பேஷண்ட்ன்றதுனால் அது மாரி கோதுமை கஞ்சி வச்சு கொடுப்பன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா அவங்களுக்கு நான் செய்வதுலே வந்து சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்குமே அந்த சப்பாத்தியிலே வித விதமாக செய்வேன் எப்படினா எண்ணெய் சேர்க்காம செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு அதிலயும் ஆரோக்கியமாக இருக்குறதுனால் அதே மாரி கீரை ஐட்டமாக பார்த்து செய்வேன் கீரையும் அவங்களுக்கு பிடிக்கும் அது முருங்கை கீரை அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் முருங்கை கீரைனு பார்த்தோம்னா இரும்புச் சத்து இருக்குறதுனால் அது செஞ்சு கொடுப்பன் இதை நான் செஞ்சு அம்மாவுக்கு கொடுப்பன் அதுதான்